எங்கள் கிராமத்தில் மளிகைக்கடனா ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே அதிகமாக வாங்குற கடனாக ஒன்று இருக்குது அதே போல் ரெண்டு மூணு மளிகைக்கட அப்படியே சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஒரே ஒரு மளிகைக்கட அது வேற ஊர்ல பக்கத்து ஊரிலேருந்து கொண்டாந்து எங்கள் கிராமத்தில் வச்சிருக்காங்க அந்த மளிகைக்கடயில வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இருக்கும் இப்போ நம்மளால உடனே காசு கொடுக்க முடியலை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன நோட்டு மாதிரி போட்டுக்கலாம் அவங்க தருவாங்கள் நம்ம என்னென்ன பொருள் வாங்குறோம் அப்படிங்கிறத அதில் லிஸ்ட்டு எழுதி வச்சுக்குவாங்கள்

டோட்டல் அமௌண்ட்டயும் போட்டிருவாங்க நம்மளால எப்போ கொடுக்க முடியுதோ இப்போ வந்து மாத சம்பளம் வாங்குறவங்கள் ஒரு அதுவும் பத்தாந்தேதிக்கு வ மேலே வருது அப்படின்னா நம்ம அந்த மாதத்துக்குரிய எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு அந்த நோட்ல அப்படியே லிஸ்ட்டு எழுதி வச்சிருவாங்க நம்ம போய் அந்த பத்தாந்தேதிக்கு மேலே போய் நம்ம அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நம்ம ஷ் கொடுத்தர்லாம் அது இல்லைன்னா இப்போ வந்து ஜிபேனு வந்திருக்கு பட் எல்லாருமே அந்த ஜிபேவை நம்புகிறது கிடையாது அதுவும் கிராமத்துல உள்ளவங்கள் முக்கியமாக நம்புறதே கிடையாது இந்த ஜிபேவ ஏன்னா நம்ம மனுஷங்கள் வந்து என்ன தான் நம்ம அந்த செக்யூரிட்டியோட நம்ம ஒரு ஒரு ஆப்பாக இருக்கட்டும் ஒரு திங்க்ஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தில்லுமுல்லு நடக்க தான் செய்யும் ஸோ கிராமத்தில் உள்ளவங்கள் எல்லாருமே கொஞ்சம் விவரமா இருப்பாங்கள் அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்கள் கையில தான் அமௌண்ட் வாங்குவாங்கள் இப்போ நம்ம கையில அமௌண்ட் இல்லாமல் போனால் வெளியூர்க்காரங்களாக அப்படி இருந்தாங்கனால் தரமாட்டாங்கள் அதே உள்ளூர்ல உள்ள மக்கள் போய் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதே போல் நம்ம அந்த ஒரு பொருளை வந்து முப்பத்தி ரெண்டுருவா ஒரு சோப்பு வாங்குறோம் அது முப்பத்தி ரெண்டுருவானு போட்டிருக்குன்னா நம்ம வந்து அது ஒரு முப்பது ருபாய்க்கு கேட்கலாம் ரெகுலராக வாங்குற மாதிரி இருந்தால் புதுசாக வரவங்க கேட்டால் அவங்க தரமாட்டாங்கள் அவங்க வச்ச விலைக்கு தான் தருவாங்கள் சிலர் வந்து விற்பாங்க முப்பத்தி ரெண்டுருவானு போட்டிருக்கும் அதை முப்பது ருபாய்க்கு சிலர் கொடுப்பாங்க சிலர் வந்து அதே சோப்பை முப்பத்தி ரெண்டுருவானு போட்டிருக்கும் அதை முப்பத்தி அஞ்சுருபா மூன்றுபா தானே கூட விக்கிறோம் அப்படின் சொல்லிக்கொடுப்பாங்க நம்ம அந்த இடத்துல பேரம் பேசலாம் பேரம் பேசி நம்ம பணம் கொடுத்துக்கலாம் அதே போல் மளிகைக்கடக்காரவங்க கொஞ்சம் இரக்கப்படமாட்டாங்க நம்ம குறிப்பிட்ட டைம்ல நம்ம அமௌண்ட்டை செலவ் கொடுக்கல அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹார்டாக பேசுவாங்கள் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுப்பாங்க ப்ரஷ்ஷர் கொடுப்பாங்க நம்ம அதிலயே கொண்டு போய் வேற யார்கிடையாவது நம்ம கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அவங்க செய்கிற அந்த முறை வந்து அந்த மனுசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்